தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா பண்டிகைகள் பொழுதுப்போக்குக்காக நிறைய பண்டிகைகள் இருக்குது குறிப்பாக உள்ளூர் கோயில் திருவிழாலயிருந்து பொதுவான பொங்கல் தீபாவளி அது மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்கிற மாதிரியான ரம்ஜான் கிறிஸ்மஸ் நியூயர் ஈஸ்டர் இந்த மாதிரியான பண்டிகைகள் நிறையாவே இருக்குது இதெலாம் நல்லா பொழுதுப்போக்கு சாராம்சங்கள் கொண்டதாகவே இருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாமே சேர்ந்து புது புத்தாடை உது உடுத்தி நல்லா இனிப்பு பலகாரங்கெல்லாம் செஞ்சு பக்கத்து வீட்டுகாரங்கள் எல்லாருக்கும் கொடுத்து அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாகவே இருக்கும் இப்போ வந்து பொங்கல்ல பார்த்தீங்கனா பொங்கலுக்கெலாம் பார்த்தீங்கனா மூணு பொங்கல் க கன்னிப்பொங்கல் உங்களுக்கு மாட்டுப் பொங்கல் பொங்கல் அப்படினு சொல்லிட்டு எல்லா பொங்கலுக்குமே எங்கள் ஊர்லல்லாம் பார்த்தீங்கனா பயங்கர சிறப்பாகவே பண்ணுவாங்கள் பசங்கள் நாங்கல்லாம் சேர்ந்து காசை வசூல் பண்ணி விதவிதமான போட்டிகள் தின்பண்டங்கள் பரிசு பொருட்கள் அப்படி இப்படில்லாம் வாங்கி ஒரு ஊரே சேர்ந்து ஒரு தெருவில் சேர்ந்து கொண்டாடுவோம் ரொம்ப சந்தோசமாக இருக்கும் ரொம்ப ச ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி நாட்கள்லாம் இருந்திருக்கு இந்த வர்ஷம் நாங்கள் கொண்டாடுனது கெடை கொண்டாடல ஏன்னா பசங்கள் யாரும் ஊர்ல இல்லை எல்லாரும் போய்விட்டாங்க வெளில ஸோ அதனால இந்த வாட்டி பெருசாக பொங்கல் வேணாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பண்டிகைகளும் மிக சிறப்பாகவே இருக்கும் தீபாவளி நேரங்களெல்லாம் பார்த்தீங்கனா பட்டாசு புத்தாடைகள்லாம் வாங்கி வெடித்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹேப்பியான நாட்கள்லாம் உண்டு பண்டிகையினாலே சந்தோஷம் தானே ஸோ பொழுதுப்போக்குக்கு தமிழ்நாட்டில் பஞ்சமே கிடையாது அதுவும் இப்போ இப்போலாம் பார்த்தீங்கனா ஜஸ்ட்டு பெரிய கலாச்சார விழாக்குகள் விழாக்கள் பண்டிகைகளை தாண்டி இப்போலாம் சென்னையெலாம் போய்ட்டோங்க அப்படினா ஹேப்பி ஸ்ட்ரீட் அப்படிங்குற ஈவன்ட்லாம் நடத்துகிறாங்க மால்ல பார்த்தீங்கனா ஒரு ஃபிளாஷ்மாஃப் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ பண்டிகைகள் இது தான் இதனால தான் அப்படின்னு இல்லாமல் பொழுதுப்போக்கு பார்த்தீங்கனா இப்போது எல்லா இடத்துலையுமே இருக்குது சாதாரணமாகவே இருக்குது திடிர்னு பார்த்தீங்கனா அங்கே ஒரு ஒரு குரூப்பே சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரமிச்சிடும் ஒரு ஸ்ட்ரீட் போயிகிட்ருக்கும் போது கிட்டாரை எடுத்துகிட்டு ஒரு பேன்ட் ஒரு குழு மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து பிடிச்ச பாட்டு பாடிகிட்டு இருப்பாங்கள் ஸோ இப்போ எண்டர்டைமென்ட் பார்த்தீங்கனா அதிகமாக ஆயிடுச்சு வெறும் தீபாவளி பொங்கல் புத்தாண்டு கிறிஸ்மஸ் நியூயர் ரம்ஜான் மட்டுமில்லாம அந்தந்த மதம் சார்ந்து பண்டிகையில மட்டும் இல்லாமல் இப்போது என்டேர்டைமென்ட் மட்டும் இல்லாமல் இப்போது எல்லா விதமான என்டேர்டைமென்ட்டும் அதிகமாக ஆயிடுச்சு ஸோ இட்ஸ் குட் அதே நேரத்தில் இது நிறையா விஷயங்கள் கலாச்சாரத்தையும் பாதிக்குது ஸ் எல்லாரும் ஜாலியாக போகிறாங்க ஜாலியாக எடுத்துக்கிறாங்க அதே நேரத்தில் அது லிமிட் தாண்டி போகும் போது அது ரொம்ப கலாச்சார சீர்கழிவு தான் ஏற்ப்படுத்துது ஸோ அது மாதிரியான நிகழ்வுகளும் இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் நல்லது சந்தோஷமான விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் நல்லதாகவே எடுத்துப்போம்

பொழுதுப்போக்கு ரீதியாக தமிழ்நாட்டில் பெரிய கலாச்சார வழக்குகள் பண்டிகைகள் நிறையா இருக்குது நான் சொன்னது தான் ஸோ தீஸ் ஆர் தெ திங்ஸ் வி டு